நீங்கள் ஒரு சில தலைப்புகளில் எழுத விரும்புகிறீர்கள் ஆனாலும் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது ஏன் இந்தியாவில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்புகள் ஏதாவுது இருப்பதாக நினைக்கிறீர்களா நிறைய நமக்கு எழுத ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம என்ன விஷயத்தோட ரிலேட் பண்ணுவோம்னா நம்ம முதல்ல எழுதி பழகுறதே வந்துட்டு ஒரு காம் கவிதையாக எழுதுவோம் இல்லை நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விகள் இதை தான் நம்ம வந்துட்டு ஒரு எழுத்து வடிவமாக நம்ம வெளிப்படுத்துவோம் நமக்கு அந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கறதுன் தெரியாது நம்மளே நம்மளை கேட்டுக்குவோம் இது யா எப்படி நமக் மத்தவங்களுக் தெரிய வைக்கிறதுங்கிறது தான் நம்ம எழுத்து வடிவத்தில் ஃபஸ்ட் ஆரமிக்கிறோம் நான் ஒரு தலைப்பில் எழுதணும்னு விரும்புகிற ஆ ஆசைப்படுறன்னா அந்த தலைப்பு மத்தவங்களுக்கு தெரியாதும்போது இல்லை என்ன வந்து அது ரொம்ப பாதித்த ஒரு விஷயமா இருக்கும்போது தான் நான் அந்த தலைப்பை எழுதுவேன் நான் அது எதுன்னு இப்போ ஸ்பெஸிஃபிக்கா சொல்ல விரும்பலை அதை ஏன் எழுதுவேன் ஆனால் அது ஏன் எழுதக்கூடாது மத்தவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுது இதை ஏன் எழுதணும் தோணுது இந்த கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துருக்கும் ஆனால் அது எப்படி கேட்கறதுன் தெரியாமல் இருக்கிற ஒரு தலைப்பாக தான் என்னோட தலைப்பாகவும் இருக்கும் இதை யார் அப்போ எழுதுகிறது இது யாரை கேட்கறது நம் என்னோட எழு எழுத்து வகை என்னோட எழுத்து இதாக இருக்கட்டும் இல்லை நான் நினைக்கிற விஷயங்கள்ல தான் என்னோடய கேள்வியை தான் நான் எழுத்து வடிவமாக கொண்டு வருவேன் இப்போது இந்தியாவில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்புகள் அப்படின் நான் நினைக்கிறனா நிறைய தலைப்புகள் அப்படி இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே நம்மளை சுற்றி சார்ந்த விஷயங்கள் இல்லை ஒரு அரசியல் இல்லாமல் பொதுவான ஒரு விஷயமா இருந்தாலுமே அது எதாவது ஒரு அரசு அமைப்பு பாதிக்கிற மாதிரி இருந்துச்சின்னால் அதுவே ஒரு தடவை தான் அது நாலு பேர்த்துக்கு நமக்கு போய் சேரணுன் நம்ம நினப்போம் நம்ம சமூகத்துக்கு அது இப்படி ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அரசியல் அமைப்புக்கு அது நல்ல விஷயமா இருக்காது அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில தலைப்புகள்லாம் வந்துட்டு எதிர்க்கப்படுவது தான் ஏற்கப்படாது தான் அதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே மாறும் என்ன தான் வந்துட்டு எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்கிற ஒரு இதில் இருந்தாலும் இன்னும் வந்துட்டு மறைமுகமாக சில விஷயத்தெல்லாம் தவிர்த்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம்